பூஜ்யம் இரண்டு பூஜ்யம் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு பூஜ்யம் ஏழு இரண்டாயிரத்தி இரண்டு பூஜ்யம் எட்டு பூஜ்யம் பூஜ்யம் நான்கு இரண்டாயிரத்தி இரண்டு பூஜ்யம் ஒன்பது பூஜ்யம் நான்கு இரண்டாயிரத்தி இரண்டு பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று